நான் வந்து வர்க்கிங் அதனாலே எனக்கு டைம் இல்ல அதை பொழுதுபோக்கா எடுக்கிறதுக்கு காலையில் ரெண்டு மணிநேரம் ஈவினிங் ரெண்டு மணிநேரம் அது தான் என்னோடய சமையல் டைம் அதனாலே நான் வந்து வர்கிங் அப்படிங்கிறதுனால அதை நான் ஒரு யூடியூப் சேனலாவோ இல்லை ஒரு என்டர்டெய்ன்மெண்ட்டாவோ இந்த சமையல் பார்க்கலை காலையில் எழுந்து ஓ ஆறரைக்கு மேலே உணவு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வைச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன்